ஹலோ கோழி பண்ண வச்சு இருக்கீங்களா நீங்கள் கோழி தேவைப்படுது அதனால் ம் இங்கே வந்து உங்கள் கிட்ட இருந்து கோழி வாங்கிட்டு வந்தாங்க அவங்க சொன்னாங்க உங்கள் நம்பர் கொடுத்து உங்கள் கிட்ட இருக்குன்னு இல்லை எனக்கு ஐம்பது கோழி தேவைப்படுது நாட்டு கோழி எவ்வளோ வில இருக்கும் சரி சரி நாட்டு கோழியே கொடுத்துடுங்க ஐம்பது கோழி வேணும் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் காது குத்துகிற ஃபங்க்ஷன் வச்சு இருக்கோம் அதனால் ஐம்பது கோழி தேவைப்படுது இல்லை நானே வந்து வாங்கிக்கிறேன் ஆ முட்டை இருக்குங்களா எனக்கு ஒரு நூறு முட்டை வேணும்

எனக்கு ச சண்டே வேணும் ஆ சண்டே குள்ளே நாட்டு கோழி முட்டை இருக்குங்களா இல்லை நூ நூறு நூறு முட்டையுமே கொடுத்துடுங்க நாட்டு கோழி முட்டையில் ஆ சரி பரவாலங்க ஆ சரி இல்லை இந்த ரெண்டும் வாங்கிறன கொஞ்சம் குறச்சி தருவீங்களா ஆ சரி நான் நாளைக்கு வரங்க ஆ ஓகே